நம்ம வந்து கலாச்சாரத்தை நம்ம இப்போ வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு மாற்ற வேண்டியது உடைகளோட உடைகள் தான் உடைங்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கலாச்சாரம் வந்து பாரம்பரியம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அது தான் வந்துப்பா நம்ம கலாச்சாரத்தை சீர்க்க சீரழிக்கிறதுக்கு காரணமே இந்த உடைகளோட முறை தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைகள் வந்து ரொம்ப நாககரிகம்மாக அணிஞ்சிட் இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது எது ஆம்பளைங்க எது பொம்பளைங்கன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு கலாச்சாரம் ரொம்ப மோசமாக போயிகிட்டு இருக்கு உடை உணவு எல்லாத்துலையுமே சரிங்க அந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமாக போயிகிட்டு நம்ப வந்து உடைய வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே நம்ப கலாச்சாரத்தில் பாதி சீர்கேடு வந்து கரெக்டாயி விடும் அதனால நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா உடைகளை வந்து கரெக்டாக போடணும் மற்றபடி வேறு கலாச்சாரலாம் நம்ம என்ன சொல்லுறோம் வேறு எல்லாமே வந்து மாடர்ன்னா ஆயிகிட்டு அந்த காலத்தில் நாங்கள்ளாம் பார்த்தீங்கன்னா உணவுலந்து இடிச்சு தான் சாப்பிடுவோம் நல்ல ஒரு உணவை சாப்பிடுவோம் இப்போ எல்லாம் உணவு கலாச்சாரமும் மாறி போயிவிட்டு உடை கலாச்சாரம் மாறி போயிவிட்டு பேசுகிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே மாறி போயிவிட்டு நம்ப வந்து எப்பொழுதுமே பழைய நிலமையை நினச்சி பார்த்து தான் வாழணும் அந்த பழசு பழைய காலத்தில் உள்ள கலாச்சாரத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ப சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தெரியும் அதுங்க வந்து இந்த கால கலாச்சாரத்தை பார்த்து வாழுதுங்க அப்படி வந்து நம்ப வாழவேக்கூடாது முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலே அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா தான் வரும் வ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணோம் வந்து நம்மளோட முன் காலத்தை நம்ப சொல்றதில்லை நம் முன்னாடி எப்படி இருந்தோம் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு எப்படி இருந்தோம் இப்போ எல்லாம் வந்து பார்ந்தீங்கன்னா பீஸா பர்கரு டிஸ்கோ டான்ஸ் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட் இருக்குங்க அந்த மாதிரி உலகம் வந்து நமக்கு எப்பொழுதுமே வீண் தான் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணும் இது வந்து ஒரு மாய உலகம் அதாவது ஊரோட ஒத்துப்போனுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க நம்பளும் பண்ணுறோம் அப்படின்ட்டின் பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும் ஒரு ஒருத்தவங்களும் நினச்சா மட்டும்தான் நம்ப எந்த ஒரு விஷயத்தையுமே கடைப்பிடிக்க முடியும் அது மாதிரி நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ப நம்ப தான் சொல்லி கொடுக்கணும் இங்கே நம்ப கலாச்சாரத்தோட வாழ்ந்து விட்டோம் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றி விட்டோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்குது காதலில் நிறைய தற்கொலைகள் நடக்குது அந்த மாதிரி வந்து கலாச்சாரம் வந்து அதெலாம் சீர்கேடு தான் அந்த காலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கன் வாழ்ந்தோம் அப் அப்படிங்கிறது தான் வந்து கலாச்சாரம் இந்த காலத்தில் அவங்கவுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க ஈடுபாடோட இருக்காங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம முன்னாடி காலத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் குழந்தைங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க பசங்கள்கிட்ட சொல்லணும் உங்களை கஷ்டப்பட்டோம் இப்படி இருந்தோம் இந்த மாதிரி தான் டிரெஸ் போட்டோம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நாங்கள் நல்லா வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வந்தோம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் அப்படின் நம்மளோட கலாச்சாரங்கள் எந்த விதமான கலாச்சாரத்தையும் நம்ப கொண்டு போணும் அதுக்கு நிறையா அந்த பிள்ளைங்கள புக்ஸ் படிக்க வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யம்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தானாகவே வந்து கலாச்சாரத்தை வத்து புரிஞ்சிக்குவாங்க நம்ப வந்து கலாச்சாரத்தை வந்து நம்ப பாதுகாக்கறது நம்பளோட கையில் தான் இருக்கு வேறு யார் கைலையுமே கிடையாது கலாச்சாரத்தை வந்து நம்ப வந்து குழந்தைங்களுக்கு அன்றாட வாழ்வில் இதை அது நடக்கணும் இதை அது பண்ணனுன்னு சின்ன குழந்தைலந்து சொன்னா தான் அத ஒரு இருபத்தெட்டு வயிசில் வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் அது ஒரு நல்ல பிள்ளையா வளந்து நிற்கும் நம்பளோட கையில் தான் இருக்கு முன்னோர்களோட கையில் தான் இருக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு நடைமுறையில் நம்ம சொல்லிக் கொடுத்தே ஆகணும்